நான் இந்து மதத்தைச் சேர்ந்தவன் பிறப்பிலே என்னுடைய தாயாரும் தந்தையாரும் இந்து மதத்தைப் பின்பற்றி வந்திருக்கிறார்கள் அதற்கு முன் என்னுடைய முன்னோர்களும் இந்து மதத்தைச் சார்ந்தே வழிப்பட்டு வந்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆதலால் நான் பிறந்து வளர்ந்த பருவத்தில் மதத்தைப் பற்றி எனக்கு அவ்வளவாக போதிய அனுபவம் இல்லை அதைப்பற்றி விழிப்புணர்வும் எனக்கு இருந்ததில்லை ஆனால் நான் எட்டாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு பயின்ற பொழுது நான் பள்ளிக்குச் செல்லக்கூடிய அந்த காலக்கட்டத்திலே தேர்வில் வெற்றிப்பெற வேண்டும் என்பதற்காக நான் கோவில்கள் என் வீட்டில் இருக்கக்கூடிய இந்து மதக் க கடவுள்கள் நான் வழிப்பட்டு வந்தேன் அன்றுத்தொற்று என்னுடைய தேவைக்காக என்னுடைய இந்து மதத்தைச் சேர்ந்த கடவுள்களை வழிப்பட்டு வந்த நான் என்னுடைய கல்விப்பருவத்திலே அதாவது பட்டையப் படிப்பிலே கல்லூரி பருவத்திலே தொடர்ந்து நான் சாமியைத் தரிசனம் செய்வதாலும் அதனால் வரக்கூடிய மன உறுதி மன வலிமை போன்றவற்றை நான் உற்று கவனித்துக் கொண்டு இருந்த காலக்கட்டம் அது அந்த இந்து மதக் கடவுள்களை நான் வழிபடும் போது என் மனதிற்கு மிகவும் இனிமையாகவும் அமைதியாகவும் பல நல்ல எண்ணங்கள் உண்டாவதற்கான வழிகள் கிடைத்திருக்கின்றன அது இப்பொழுது தொடர்ந்து நான் வழிபாடுச் செய்து வருவதால் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நல்ல ஒரு ஆரோக்கியமாக வாழ்வதற்கு உண்டான ஒழுக்கமான நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் ஒழுங்கீனமற்ற செயல்களை நாம் செய்யக்கூடாது ஆதலால் நமக்கு தொடர்ந்து இடையூறுகள் ஏற்பட்டு அதனால் நாம் சார்ந்து இருக்கக்கூடிய மதமான இந்து மதத்தில் பெரிய தொல்லைகள் ஏற்படும் என்ற காரணத்தினால் நான் ஒழுங்கீனமற்ற செயல்களைச் செய்யாமல் ஒழுக்கமான செயல்களை ஒழுக்கமான பார்வைகளை செய்துக் கொண்டு இருப்பதால் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் எனக்கு எந்த ஒரு உபாதைகளும் வருவதற்கு இடம் கொடுக்காமல் இதுவரை நான் சார்ந்திருக்கின்ற இந்து மதத்தினால்

நிறைவோடு வாழ்வதாக எண்ணிக்கொள்கிறேன் ஆனால் மாற்றம் ஒன்றே மாறாதது என்று சொல்வார்கள் அதுபோல் இனி வரும் காலக்கட்டங்கள் எந்தமாதிரி இருக்கின்றன என்பதை விட இப்பொழுது நான் இருக்கின்ற இந்த சூழல் மன நிறைவையும் மன அமைதியையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்துக் கொண்டிருக்கிறது அப்படி இதையெல்லாம் தொடர்ந்து கொடுப்பதற்கு நான் வழிபாடுக் கொண்டிருக்கின்ற வழிப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்து மதக்கடவுள்களை நன்றியோடு நான் நினைத்துப் பார்க்கிறேன் அதற்கு என்னை வழி நடத்திய எனது பெற்றோர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன்